என்னோட பெரியம்மா பொண்ணு அவங்க வந்துவிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்களோட தான் நான் வந்துவிட்டு எப்பயுமே வந்துவிட்டு பொழுது இது பண்ணுவேன் பொழுதுபோக்கு அந்தமாதிரிலாம் வந்துவிட்டு விளையாடுவோம் நாங்கள் ஆக்ஷுவலி கேரம் போர்டுலாம் விளையாடுவோம் செஸ்ஸு விளையாடுவோம் அது மட்டும் இல்லாமல் என்ன வந்துவிட்டு பொழுதுபோக்கு நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னா நிறையா வந்துவிட்டு பாட்டுக்குப் பாட்டு அந்தமாதிரி விளையாடுவோம் அது முடிகிற லெட்டருலேந்து இது பண்ணின்னா அப்றோம் ஆரம்பிக்கிற லெட்ருலேந்து ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி முடிகிற லெட்ருலேந்து ஆரம்பிக்கணும் அந்தமாதிரி ஃபாலோ பண்ணி பாடணும் அந்த மாதிரி பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம் நானும் எங்கள் பெரிம்மா பொண்ணும்